சட்ட ஆவணம் உருவாக்குறதில் எனக்கு அனுபவம் கம்மி இருந்தாலும் ஒரு சில முறை நான் அங்கே அலுவலகத்துக்கு போய் வந்துருக்கேன் அங்கே என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் அப்டிங்கறதை நான் சொல்கிறேன் ஒரு சில நேரம் அலுவலகத்தில் மூணு அலுவலகத்தில் போய் கையெழுத்து வாங்கிறதா இருக்கட்டும் ஒவ்வொரு அலுவலத்துலேயும் நமக்கு நாட்கள் க ச வீண்ணடிக்கப்படலாம் ஒரு சில நேரம் வாரங்கள் மாதங்கள் கூட நமக்கு வந்து சேர்கிறத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை அவங்க சரியாக செஞ்சால் போதும் பட் இருந்தாலும் அவங்களுக்கான நேரம் அதில் ஒதுக்கப்படுதாங்கறதை நமக்கு தெரியாத ஒன்று ஒரு சிலர் அவங்களுக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் கையெழுத்து போடணும்னு இருக்காங்க அந்த பணத்தை நம்ம கொடுக்குற வரைகலும் நம்ம ஆவணங்களை அவங்கள அடுத்த இடத்துக்கு நகர விடாம அவங்களோடைய இருப்பிடத்திலே வச்சிக்கிறாங்க அது நம்ம கேட்கும்போது நம்மளோட ஆவணங்கள் சரியான முறையில் நம்ம அதுக்கான சான்று கொடுக்குல அது அது இதுனு ஒரு சில காரணங்கள் சொல்லி நம்மளோட ஆவணங்களை நடுவிலயே தவிர்க்குறாங்க அது தவிர்க்கும் போது மறுபடியும் நம்ம ஆவணங்களை வந்து முதலேருந்து சரி பட பார்த்துட்டு வரதுக்கு நமக்கு போதிய நேரமும் போதிய காலங்களும் நமக்கு கிடைக்கிறதில்ல இது வந்து நான் நிறைய அர அரசு அது அலுவலகத்தில் பார்த்துருக்கேன் முறைக் கேடாவும் ஒரு சில அரசு அலுவலங்களில் ஒரு சிலர் செய்கிறாங்க அதையே நம்ம பின்பற்றுன்னால் நம்ம பல லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு லஞ்சமாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அது நம்ம ஆட்ரை ரூல்ஸ் பிரகாரம் போனோம்மா பல நாட்களே நமக்கு அது செலவாகுது ஆனால் ரூல்ஸ் பிரகாரம் போனாலும் நம்மள அவங்க இடையிலயே பல சான்று கேட்டு நம்மள நம்மளோட வேலைய சரியா செய்ய முடியாமல் செய்கிறாங்க இது அரசு அலுவலங்களில் அதிகம் நடக்கிறதா நான் பார்க்கறேன் இத தடுக்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்ருக்குன்னு அரசு தான் யோ யோசித்து நம்மளுக்கான ஆவணங்களை விண்ணப்பிக்கறதுக்கும் அது சரியான வழிமுறைகளை பயன்படுத்தி ஆவணங்களை சரியான நிலையில் கொண்டு போகிறதுக்கும் இன்னும் ஒரு சில அரசு அதிகாரிகளையே அதுக்காக நியமிச்சாங்கன்னா நமக்கு இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் அரசாங்கமும் நடைபெறும் நமக்கும் நம்மளோட வேலை சரியான நேரத்தில் முடியும் அதை வந்து நான் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் எல்லாம் ஆவணங்களுமே வேகமாகன மூவான் மூ நகர்ந்து தான் நமக்கு இன்னும் கரெக்டாயிருக்கும்